ஆ சொல்லுமா ஆமாம்மா

ஆ வேறு காய் பீன்ஸ் பீன்ஸ் கேரட்டு தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி இப்படியெல்லாம் காய் எல்லாம் காய் இருக்குது உனக்கு எந்த காய் வேணும் சொல் நான் இப்போது எவ்வளுவுக்கு எவ்வளோ எத்தனை கிலோ வேணும்னு சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வைக்கிறேன் தக்காளி கிலோ இப்போது மழை காலத்தில் ஐம்பதுறுவா விற்கிதும்மா மொத்தமாக வாங்கும் போது வாமா எதாவது டிஸ்கோண்ட் போ போட்டு கொடுக்கலாம் மொத்தமாக ஆ கொடுக்குறேன் கொடுக்குறேன் மொத்தமாக வாங்கும் போது கொடுத்துதான் ஆகணும் நமக்கு ஒரு அஞ்சு ருபா கிடைச்சா சரிதான்

ஆ உனக்கு எந்த காய் வேணுனாலும் எல்லா காயும் இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி மொத்தமாக வாங்கிறதா டிஸ்கோண்ட் போட்டு தரேன் நீங்கள் வாங்க ஆ எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது சரிமா உனக்கு என்ன வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதெல்லாம் காய் எவ்வளோண்ணாலும் வாங்கிக்கலாம் ஆ வீட்டில் வேணுனால் மொத்தமானால் வீட்டில் கொண்டாந்து கொடுப்போம் டோர் டெலிவரி அட்ரஸ் என்னம்மா கன்னியாகுமரிதான்மா கன்னியாகுமரி ரோட்டில் ஆ எம்மா கடை வந்து மாரியம்மன் கோவில் பக்கத்துலேயேதாமா ஆ நீ வந்து ஜெயராமன் காய்கறி கடை சொன்னால் சரி ஒகே சரிமா